செல்லப்பா ஹோட்டலாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ண தான் கால் பண்ணிணேங்க அப்டேயே அதை என்னென்ன ஃபுட் ஃபுட்டுன்னு நோட் பண்ணிக்கிறீங்களா பட்டர் பாஸ்டா நூடுல்ஸ் சாஸு சவர்மா நாட் சோ ஸாஃப்ட் டைகோஸ் பீட்ஸா பர்கர் பிரியாணி கொத்து புரோட்டா புரோட்டா இட்லி தோசை இதெல்லாம் இதெல்லாம் இது டெலிவெரி பண்ணிடுங்க ஒரு இன்னொரு ஒரு அரை மணிநேரத்துக்குள்ள நான் சொல்ற அட்ரஸ்க்கு மட்டும் டெலிவெரி பண்ணிடுங்க அட்ரஸ் சொல்லட்டுமாங்க ஒன்னு பை அம்பத்தேழு கீரம்பூர் நாமக்கல்ங்க இங்கே அப்படியே மெயின் ரோட்டில் வந்திங்கன்னால் மெயின் ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்தீங்கன்னால் ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னால் ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூல் கிட்ட ஸ்கூல்லேருந்து ரைட்டில் ஒரு மண் ரோடு மாதிரி போகுங்க அதுலேருந்து போனீங்கன்னால் ஒரு கிரீன் கலரில் ஒரு வீடு இருக்குங்க அந்த வீட்டில் அப்படியே டெலிவெரி பண்ணிடுங்க அதாங்க அட்ரஸ் என்னோடய அட்ரஸு தெரியலனா கூட கால் பண்ணுங்க கேட்டு சொல்லுங்க உ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்னால் பிரியாணி கொத்து புரோட்டா புரோட்டா பீட்ஸா பர்கர் நூடுல்ஸ் பாஸ்தா சவர்மா இதெலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகமாக எனக்கு நான் நான் சாப்புடன்னா பிரியாணி தான் அதிகம் நான் சாப்பிடுவேன் இது பிரியாணினால் மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப டேஸ்ட்டாக காரமாக பிரியாணி மசாலா போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்தோடு இந்த மைனீஸ் எல்லாம் போட்டு அதில் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி எல்லாம் நல்லா வெந்து ரொம்ப பிரியாணியோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் அதில் பிரியாணி கூட அந்த தயிர் பச்சடி போட்டு சாப்பிட்டோமுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தயிர் பச்சடின்னால் தயிரு வெங்காயம் ரெண்டையும் கலந்து பிரியாணியில் போட்டு நம்ப சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து தொட்டு தொட்டு சட்னி மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொத்து புரோட்டான்னால் கொத்து புரோட்டான்னால் ஒன்றும் இல்லை அதில் வந்து ரொம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க கறி குழம்ப ஊற்றி அது புரோட்டா ஒரு ரெண்டு மூணு புரோட்டாவை பிச்சு போ பிச்சு போட்டு கறி குழம்பு போட்டு கறி குழம்ப ஊற்றி முட்டை எல்லாம் உடச்சி ஊற்றி கலக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வெச்சு கிளரி விட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இங்கே இந்தியாவோடு ரொம் இந்தியாவில் அதிகமாக இது தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அடுத்து என்னான்னா புரோட்டா புரோட்டா வந்து எப்படின்னா மைதா மாவில் செய்கிறாங்க மைதா மாவில் தண்ணி ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பிசஞ்சி வெச்சு அதை தட்டி ரௌண்டாக தட்டி ஒரு பூரி மாதிரி பூரி சப்பாத்தி மாதிரி ரௌண்டாக போட்டு க எடுத்து போட்டு எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி அது அந்த தோசை கல் மேலே போட்டு ஒரு சைடு வெந்துவிட்டு அடுத்து இன்னோரு சைடு வெந்துவிட்டு எடுத்து மொறு மொறுன்னு இருக்கும் அதை அப்படியே பிச்சு போட்டு க கறி குழம்ப ஊற்றி நம்ப சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுவும் பீஸ் எல்லாம் இருந்துச்சின்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும் நூடுல்ஸு நூடுல்ஸ் வந்து அதிகம் எக் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏனால் எக் நூடுல்ஸில் எக் நூடுல்ஸ்லாம் நூடுல்ஸு நான் நூடுல்ஸ் போட்டு இன்னும் வெங்காயம் தக்காளி இதெலாம் போட்டு எக்கு எக்கை ரெண்டு மூணு எக்கை உடச்சி உள்ளாரே ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வெச்சு நம்ப எடுத்தோனா தடவ சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்